தமிழ்மொழியை பொறுத்த வரைக்கும் பொதுவான தவறான கருத்துக்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் பழமையான மொழின்னா இப்போது அங்கே இன்னும் என்ன ஆராய்ச்சி பண்ண முடியும்னு பழைமையை தேடி அதை கண்டு பிடிக்கிறதுல தான் இருப்பாங்க அது அரசாங்கத்தோடய வேலை அது மட்டும் இல்லாமல் தமிழ் அறிஞர்களோடயும் வேலை ஆனால் அதை வந்து இந்த மொழி எங்கள் மொழி தான் பெருசு அப்படின்னு சில வட மொழிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லுறப்ப அதை கீழடி அகழ்வாராய்ச்சி இப்போ நடந்துகிட்டு இருக்குது அது கிட்டதட்ட பத்தாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் தோன்றிட்டாங்க அதுவும் நாகரிக உலகத்தில் அவங்க வாழ்ந்துட்ருக்காங்க அப்படின்னு நிருபிச்சிருக்கிறாங்க இப்போ அதுக்கு பதில் சொல்ல நம்மளால முடியாததுனால் கொஞ்சம் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க நாம இதை கண்டும் காண போக வேண்டியது தானே தவிர்த்து சண்டைக்கு போக வேண்டியது இல்லை ஏன்னா மொழியை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க மத்திய அரசு முதற் கொண்டு எதுவும் வந்து தன்னிச்சையாக எந்த முடிவும் செய்ய முடியாது அதனால் இது வந்து பெரிய பிரச்சனைன்னு எடுத்துக்க வேண்டியது இல்லை